இப்போ நம்ம ஃபேஷனாக டிரெண்டிங்காக பார்த்துட்டு வரோம்ன்னா என்னென்ன நிறைய படத்தை பார்த்து தான் நம்ம இது மாதிரியா டிரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு நம்ம ஆசைப்படுறோமே அதை எக்ஸ்சாம்புல்ஸ் எடுத்துக்கிட்டிங்னா வாலிவுட் இருக்கட்டும் கோலிவுட் இருக்கட்டும் எல்லா கதாப்பாத்திரம் அந்த ஹீரோ ஹீரோயின்ஸ் என்னென்ன போடுகிறாங்களோ அதை பார்த்து தான் மக்கள் ரொம்ப அட்மயர் ஆகிறாங்க ஏன்னால் வந்து அவங்களதான் நம்ம வந்து முன்மாதிரியாக எடுத்துக்கிறோம் நமக்கு ரோல் மாடலாகவே அவங்கள ஏன்னால் நம்ம அடிக்கடி அவங்களோடதான் டைம் ஸ்பென் பண்ணுறதே மேக்சி டிவி போட்டாலும் அவங்க என்ன டிரெஸ் போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க காஸ்மெட்டிக்ஸ் போட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சுருவோம் பார்த்துட்டு நமக்கே அழகாக நம்மளே நம்மள அழகுபடுத்திக்கணுன்றது நமக்கு தோண ஆரம்பிக்குது ஆட்டோமெட்டிக்காக அதனால் நம்ம அவங்கள மாதிரியே நம்ம டிரெஸ் பண்ணணுகிற ஆசையும் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது இப்போ எக்ஸ்சாம்புல்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னால் அறம் படத்தில் வந்து நயன்தாரா கட்டியிருக்க அந்த சாரீ இருக்கட்டும் அந்த பிளவுஸ்ஸாக இருக்கட்டும் சிம்புலாயிருக்கும் சிம்புலாக இருந்தாலுமே ரொம்ப நீட்டாயிருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கும் ஆசை வந்துச்சு அதேமாதிரி நம்மளும் சாரீ வியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நானும் அதை டிரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் எடுத்தாலே இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்துக்கோங்க அதில் வந்து குந்தவி கேரக்டர் இருக்கட்டும் அந்த நந்தினியோட கேரக் அவங்களோட மேக்கப்பாக இருக்கட்டும் அந்த டிரெஸ்ஸிங்கு அந்த அவங்க போட்டிருக்க ஜுவல் செட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாயிருக்கும் அது மாதிரி ஒரு மேக்கப் செட்டு ஹேர் ஸ்டெயிட்டாக இருக்கட்டும் டிரெஸ்ஸு நான் பார்க்கவே இல்லை எந்த இதிலியுமே அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு இவங்க தான் அதில் நடிச்சுருக்காங்களா இவ்வளோ அழகாயிருக்கே அப்படின்னு நம்ம நார்மலாக அழகாக இருக்கிறத விட அந்த மேக்கப்பு அந்த டிரெஸ்ஸிங் ஸ்டைலெலாம் போட்டோம்ன்னே இன்னும் அழகாயிருக்கு அதை பார்த்து நானே ரொம்ப ஆச்சிரியப்பட்டிருக்கேன் ஆசையும்பட்டேன்